இப்போ சில்லறை வியாபாரிகள் அப்புறம் மொத்த வியாபாரிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொருள் மென்பொருள் அதுக்கப்புறமா சாப்பிட்றது ஃபுட் ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அப்புறம் அந்த எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி நிறைய விற்பனை சந்தைகள் இங்கே வந்து இருக்குது கடந்த அதுக்கப்புறமா வந்து சந்தைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காய்கறிகள் நிறைய சந்தைகள் வந்து இருக்குது இப்போ காய்கறிகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த ஆண்டுகள் மூன்று ஆண்டுகளாக வந்து மூன்று நான்கு ஆண்டுகளாக வந்து முன்னாடி வந்து விலை வந்து கம்மியாக இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது ஒவ்வொரு கால நிலைக்கு ஏற்ப வந்து அந்த விலை வந்து மாறுது அது மட்டுல்லாமல் இந்த விலைகளுக்கு வந்து பயன்படறதை வந்து விவசாயிகள் இல்லை டேரக்டாக அந்த உற்பத்தி எடையிலருக்குற சில விற்பனையாளர்கள் அவர்களுக்கு தான் வந்து லாபம் நிறைய போயிட்டிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங் ஆன்லைன் ஷாப்பிங் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பொருளை வந்து நம்ம வாங்கிக்கலாம் ஆனால் அதில் வந்து சில பிரச்சினைகளும் நடக்குது அந்த ஆன்லைன்னால் நம்மளுக்கு வந்து நிறைய சோம்பேறித்தனம் வந்து நிறைய மக்களுக்கு வந்து ஏற்படுது இப்போ உதாரணத்துக்கு எங்கேயும் வெளியயே போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சோம்பேறித்தனமான ஒரு இது அப்படின்னா வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆன்லைன்லேயே புக் ஆர்டர் பண்ணிவிட்டு அது டேரக்டாக வீட்டுக்கே வந்துடறதுனால யாருமே வந்து வெளியே போக மாட்டேங்குறாங்க அதனால் வந்து வெளியிலருக்கற பக்கத்தில் இருக்கற சில்லறை வியாபாரிகள் அப்புறமா ஊருக்கு இருக்கிற மொத்த வியாபாரிகள் அவர்களுக்கு வந்து ரொம்ப நஷ்டமாகுது அதனால் வந்து என்னோடய என்னோட பங்கு பிரகாரம் வந்து அதிகபட்சம் வந்து நமக்கு பக்கத்தில் இருக்கற சில்லறை வியாபாரிகளுக்கும் மொத்த வியாபாரிகளுக்கும் வருமானம் வரபடிக்கு அங்கே போய் சில பொருட்களை வாங்கணும் சில பொருட்களை வேணால் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம் இது தான் என்னோடைய கருத்து